ரசாயன பூச்சி கொல்லிகள்ன்னு சொல்லுறப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மண்ணோட ச தரத்தை மாற்றிடும் அது என்னென்னலாம் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறப்போ எர்த்வார்ம் மண்புழுவை மண்புழுவோட இதை குறச்சிருது மண்புழுவினால தான் நிறைய ப்ராசஸ்ஸே நடக்குது அந்த ஃபீல்டில் அதுவும் நடக்காது அப்புறமேலுக்கு பார்த்தா நிறைய விதமானன டிசீஸை கிரீயேட் பண்ணுது அது நேச்சுரல் மேனர் பார்க்கறப்போ நேச்சுரல் மேனர்ன்னு பார்க்கறப்போ கம்மியான ஈல்டு வரும் ஆனால் அர்டிஃபிஷியல் மேனர் பார்க்கறப்போ நிறைய ஈல்டு வரும் நிறைய ஈல்டு வந்தால் தானே இப்போ இருக்கிற பாப்புலேஷன்க்கு கரெக்டாக இருக்கும் அதனால அர்டிஃபிஷியல் மேனர் தான் பண்ணியாகணும் அப்படி நான் அப்படி நிலம நம்மளோட நிலம தள்ளிடுச்சு ஏன்னா கு பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் அதிகரிச்சிகிட்டே போயிட்டுருக்கு அதுக்கான சோர்ஸ் அதுக்கான ஃபுட் சோர்ஸ் வேணும்ல அப்போ அர்டிஃபிஷியல் மேனரில் பண்ணால் தான் நிறைய ஈல்டு வரும் அதனால் நிறைய ஈல்டு வரதுனால பண்ணி தான் ஆகணும் இப்படி பண்ணுறதுனால நம்பளுக்கான நம்பளுக்கு வந்து என்ன ஆகுன்னா ஏதாச்சும் ஒரு கண்ணுக்கு தெரியாத டிசீஸ் நமக்கு வந்து வந்துரும் அது எப்படியும் ஆனால் அது நம்பளுக்கே தெரியாது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாது அது எதனால வந்துச்சுன்னா இந்த அர்டிஃபிஷியல் மேனரில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால தான் அது என்ன யூரியா பொட்டாஷ் எவ்வளோவோ விதமான பூச்சிக்கொல்லி விர பூச்சி விரட்டி அந்த மாதிரி இதெலாம் அடிக்கிறோம் அது எப்படி வருது அந்த சோர்ஸ்லே தான் அது எப்படியும் ஒரு விதமாக டச் ஆயி டச் ஆயி அந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்லே தான் இருக்கும் அது நம்பளுக்கே தெரியாது அதுல இதாயிடும் அது எப்படி தவிர்க்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்னால இந்த பஞ்சகவ்வியம் அப்பறம் மாட்டுலேந்து வர அந்த வேஸ்ட்டு மாட்டு சாணம் வேப்பம் புண்ணாக்கு இழுப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி இதெலாம் யூஸ் பண்ணலாம் இதையும் பெட்டராக இருக்குது கெட கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆ செம்பேறி கெடா கட்டுவாங்க அது என்ன பண்ணுன்னா அந்த ஒரு நாள் நைட்டு வந்து செம்பேறி ஆட வந்து அந்த நம்பளோட லேண்ட்ல கூண்டு போல் அடைச்சி வச்சிடுவாங்க அதோட யூரின்னு அதோட வேஸ்ட் அதெலாம் என்ன ஆகுன்னா அந்த லேண்ட்லேவே இருக்கும் மறுபடி என்ன பண்ணுன்னா த நல்லா தண்ணி விட்டு அதை சேறாக ஆக்கறப்போ அது நல்லா இதாயிடும் அந்த அப்போ அந்த மண்ணுக்கான வந்து ஒரு புது புத்துணர்ச்சு கிடச்சி அதில் வந்து நல்ல புதுசாக ஈல்ட் பண்ணுறப்போ அந்த மண்ணுக்கான நல்ல சோர்ஸும் இருக்கும் அதனால நல்ல ஈல்டும் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா இயற்கை விவசாயத்தை பண்ணால் ஈல்டு கம்மியாக கிடைக்கும் பட் அதுலந்து வர சோர்ஸும் நம்ப சாப்பிட்டம்னா நம்ப உடம்புக்கு வந்து எந்த விதமான கெடுதலுமே வராது எந்த விதமான நோயுமே வராது நம்பளால் முடிஞ்ச அளவுக்கு எண்பதா நூறு வயசு வரைக்கும் அந்த காலத்தில் வாழ்தாங்க போல் இந்த காலமும் நம்பளும் வாழலாம் அதுக்கு என்ன பண்ணுன்னா இயற்கை விவசாயத்தில் வரதே சாப்பிட்ணும் இது என்ன நம்ப வீட்ல கூட மாடி தோட்டம் அமைச்சு நம்ப வீட்டுக்கு தேவையான காய்கறி அது போல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ சில பேர் வீட்டில் ஓட்டு வீடு இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்லை அந்த மாதிரி கார்டன் இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து அன்றாட தேவைக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் தேவைப்படுதோ அதெலாம் குட்டியாக ஒரு ஒரு நாலு செடி நாலு செடி அந்த மாதிரி வச்சி அதுலந்து வந்து எந்த எருவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்லந்து போகுதுல அந்த சாக்கடை தண்ணி அதுலந்து அதை வச்சி நம்ப வந்து இது பண்ணலாம் வாழை மரம் அதெலாம் வச்சாலே சூப்பராக இருக்கும் இதுவே நம்ப வந்து இயற்கை விவசாயத்தை கையாள்கிற முறை இது மூலியமாக த செயற்கை விவசாயத்தை தவிர்க்கணும்